நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர்னா என்னானே தெரியாது ஸ்கூல்லெலாம் இருக்கும் சார் தான் மொபைல் ஃபோனு கம்ப்யூட்டரெலாம் இருக்கும் அதுக்கப்புறோம் டென்த்து படிக்கிறப்ப தான் எங்கள் வீட்டில் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கினாங்க ஏனால் எங்கள் அண்ணன் டென் பிளஸ் ஒன் பிளஸ் டூ காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்களாம் க ஸ்கூ காலேஜுக்கு போகுறப்ப ம் எங்கள் வீட்டில் ஹாண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கினோம் அப்போ எங்கள் அண்ணன் தான் சொல்லியெலாம் தருவாங்க இதெலாம் ஃபோட்டோலாம் எடுத்து சென்ட் பண்ணணும் பாப்பா ஆ இப்படில்லாம் இருக்குது ஃபோனில் க்ரோமெலாம் ஏதாச்சி லிங்க் இது பண்ணி நம்ம ஏதாச்சும் வேலை ஜாப்க்கு அப்ளே பண்ணுறதுக்காக க்ரோம்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுலாக இருக்கும் அதனால தான் க்ரோம்லெலா போய் பண்ணிணா நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டுப்பார் சொல்லுவாங்க அப்புறமா எனக்கு என்ன இவங்க இப்படி சொல்லுறாங்களே சொல்லிகிட்டு இருக்கும் அதுக்கப்புறோம் தான் நான் டுவெல்த்து படிக்கிறப்போ லாக்டவுன் டைமும் ஆயிட்டுது அதுக்கப்புறோம் செல்லை பார்த்தாலே பயமாக இருக்கும் என்னடா ஐயய்யோ பயமாக இருக்குது எனக்கு வேணாம் எனக்கு வேணாம்னு சொல்லுவேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அப்புறமா வ எங்கள் ஃபோன் வாய்ங்கி கொடுத்தாங்க ஆன்லைன் கிளாஸ்க்காகவே ஏ இருபத்தி நாலு மணிநேரமும் ஆன்லைன் கிளாஸில் தான் இருப்போம் ஏனால் லாக்டவுன் டைமும் ஆச்சா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கிளாஸ் தான் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ தான் க மொபைல் ஃபோன்னா என்னானு ரொம்பவே கற்றுக்கிட்டேன் அதில் லே லிங்கெலாம் ஷேர் பண்ணி டெஸ்ட் அது மாதிரிலாம் வைப்பாங்க நல்லாவும் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் கூகுள் மீட்டில் தான் இருந்து கிளாஸ் படிச்சு நாங்கள் டுவெல்த்து எக்ஸாமெலாம் எழுதினோம் அதுக்கப்புறோம் வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணிக்கிட்டு எந்த மெசேஜாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு ஸ்கூலில் வந்து அதில்தான் அனுப்பி விடுவாங்க அப்புறமா அப்புறமா வந்து காலேஜ் காலேஜில் வந்து காலேஜ் டைம்லையும் போய் சேர்ந்தப்ப சேர்ந்தாச்சி அப்புறமா காலேஜ்லையுமே மொபைல் ஃபோன் தான் காலேஜில் தான் மொபைல் ஃபோன் வந்து எங்களுக்கு எடுத்துகிட்டு வரணும் ஆன்லைன் கிளாஸெலாம் வைப்போம் அப்புறோம் வாட்ஸ்அப் குரூப்பெலாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணுவோம் அதுக்காக நம்பரெலாம் எல்லாருமே கண்டிப்பாக ஃபோனு வெச்சுக்கணுன்ணு சொல்லிருந்தாங்க எல்லோருமே நம்பரெலாம் கொடுத்து குரூப்பெலாம் ஷேர் குரூப்லாம் சேர்த்தாங்க அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு குரூப்பு காலேஜில் குரூப்பு இது மாரிலாம் ஒரு ஒரு மேமும் ஒவ்வொரு மேமும் ஒரு ஒரு குரூப்பாக ஆட் பண்ணுவா அதில் எல்லாருமே நாங்க குரூப்பில் வந்து கிளாஸெலாம் அட்டென்ட் பண்ணி படிக்கிறத்து ரொம்பவும் அவசியமாக இருந்துச்சு நா அதுக்கப்புறோம் அதுக்கப்புறோம் மொபைல் எப்படி தெரி நல்லாவே தெரிஞ்சுகிட்டேன் அப்பறமா வந்து எக்ஸாமும் சொல்லிகிட்டே இருப்பாங்க எக்ஸாமில் வந்து கம்ப்யூட்டரை பற்றி இருக்கும் கம்ப்யூட்டரு வந்து கம்ப்யூட்டரு எக்ஸாம் அப்போ எங்களுக்கெலாம் ஒன்றுமே தெரியாது காலேஜ் போய் தான் கம்ப்யூட்ருனா என்னான்னு கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிறப்போ மேம் தான் சொல்லுவாங்க மொதல் ஸ்டெப்பாக இப்படி ஆன் பண்ணணும் பட்டன் பட்டன் போட்டால் தான் கம்ப்யூட்டரு ஆன் ஆகும் அப்புறமா கீ கீ மோ கீ இருக்கும் அங்கே வந்து கீபோர்டு இருக்கும் கீபோர்டு வெச்சு தான் எல்லாத்தையுமே கீபோர்ட்டில் எந்த எல்லா வார்த்தையுமே இருக்கும் எல்லா ஏபிசிடி லெட்டர்ஸ் நம்பர்ஸெலாம் இருக்கும் இதெலாம் இருக்கும் அப்புறோம் வந்து மவுஸ் விண்டோஸ் சீக்குலாம் கம்ப்யூட்டில் இருக்கும் கம்ப்யூட்டருலாம் இருக்கும் ஆ அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் ஆன் பண்ணணும் சொல்லிக் கொடுத்தாங்க அப்புறமா அவங்க சொல்லி தரா என்னடா இப்பிடில்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிகிட்டு தோணும் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கம்ப்யூட்டர பற்றி கற்றுக்கிட்டேன் கம்ப்யூட்டரிலியும் விண்டோ பி வி விண்டோனால் என்னான்னே தெரியாது அதுக்கு என்ன மீனிங் தெரியாது அப்புறோம் தான் மேம்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ப வாழ்க்கைக் கம்ப்யூட்டரு தான் ரொம்ப அவசியமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கம்ப்யூட்டர போய் எப்படியாச்சும் கம்ப்யூட்டர கற்றே ஆவணுன்னு சொல்லிக்கிட்டு அவ எக்ஸாம் அப்போது என்னடா கம்ப்யூட்டரு கம்ப்யூட்ருங்களாங்களே ஒரு கோர்ஸ் அதுக்காகவே நான் போய் படித்தேன் சி ஓ இன்னு சொல்லிக்கிட்டு அதில் தான் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது எக்ஸல் பவர்பாயிண்ட்டு இப்போது நம்ம ஒரு பா பிரசென்ட்டேஷன் ஒரு ஆஃபிஸ் ஒர்க்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சுனா எப்படி பிரசென்ட்டேஷன்லாம் பண்ணுறாங்கன்நு சொல்லிக்கிட்டு அதில் நல்லாவே ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுலாம் நல்லாவே தெரிஞ்சு அதில் அனிமேஷன் ஆ ஃபேண்டு சை ஃபாண்டு சைஸு வியூவ் பண்ணுறது ஷார்ட் பண்ணுறது இதெலாம் நிறையாவே இருந்துச்சு பாயா பிரசென்ட்டேஷன் பண்ணுறத்துல ரொம்ப பவர்பாயிண்ட் ரொம்ப யூ நல்லாவே இருக்குது வேர்டில் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறத்துக்கு எப்படி நம்ப ஒரு புக்கு தயார் பண்ணிணா எதில் போய் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வேர்டில் நல்லாவே இருக்கும் வேர்ட் டாக்குமெண்ட்டில் தான் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படம் வரையிரத்துக்கெலாம் வி வேர்ட் டாக்குமெண்ட் வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எக்ஸல்ல வந்து இப்போ ஒரு சூப்பர்மார்க்கெட்டில் வந்து எப்படி பில்லெலாம் கிரியேட் பண்ணுறாங்கனா தெரியாது அந்த சிஓஇ ஏ கிளாஸ் கத்துக்கிறதுனாலே தான் இப்படி தான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பில்லெலாம் கிரியேட் பண்ணுவாங்க எக்ஸல் வெச்சு தான் பண்ணுறாங்க எக்ஸல் எதில் இருக்குதுன்னா நம்ப கம்ப்யூட்டரில் தான் இருக்குது அதனால கம்ப்யூட்டரு தான் இப்போது சூப்பர் மார்க்கெட்லாம் கம்ப்யூடிரைஸ்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்காகவே எனக்கு கம்ப்யூட்டரு ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் நல்லா கற்றுக்கிறேன் மொபைல் ஃபோனும் நல்லாவும் கற்று கற்றுக்கிட்டு கம்ப்யூட்டரும் நல்லாவே கற்றுக்கிட்டேன்